எங்கள் வீட்டில் இந்த மிக்ஸி வாங்கிருக்கிறோம் இந்த மிக்ஸி ரொம்ப இந்த மிக்ஸி உடையை கலரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஒரு மாதிரி லேவெண்டர் கலராக இருக்குது அதே ஒரு ரசனையாக இருக்குது அதே மாதிரி அந்த அந்த மிக்ஸி உடையை அந்த சவுண்டு வந்து ரொம்ப இல்லாமல் சத்தம் போடாமல் ரொம்ப மைல்டாக அதனுடைய அரைக்கின்ற தெரியுது அதே மாதிரி சா அந்த அந்த நீண்ட நாள் இந்த இந்த இந்த ப்ராண்டை வந்து நான் வச்சிருக்கிறேன் இந்த மிக்ஸி மாதிரி எனக்கு வந்து ரொம்ப இத பார்த்துட்டு போய் எங்கள் வீட்டுக்கு வந்த என்னுடைய உறவினர்கள்லாம் கூட மிக்ஸி நல்லா இருக்குது இந்த மிக்ஸி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க இதே மாதிரி இந்த இடங்களில் நான் வாங்கினேன் அப்படின் சொல்லிட்டேன் அந்த மிக்ஸியுடைய ப்ளைடு இந்த மாதிரி மிக்ஸியோடைய அந்த அந்த அந்த பவர் அந்த அழகு அந்த இது இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நே ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துது அதே மாரி விலையும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் இருக்குது நீண்ட நாள் இந்த மிக்ஸி எங்கள் வீட்டில் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி இத்தனை ஆண்டுகளாக ஆச்சு இவ்வளவு தூரம் நெ எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட இன்னோரு மிக்ஸியை வாங்கிட்டாங்க ஆனால் எங்களுக்கு இதே மிக்ஸி தான் பழசா இருந்தாலும் இந்த மிக்ஸி ரொம்ப ராசியான மிக்ஸி மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் இந்த மிக்ஸியின் மூலமாக நிறைய நிறைய பொருட்களை வந்து நாங்கள் அப்போப்ப வேணுங்கிறதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் மிக்ஸியில் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இது வேறே இடத்துக்கு மாவு மில்லுக்கெலாம் போகாமயே எங்கள் மிக்ஸியிலே இந்த வேலைகளெல்லாம் நாங்க பண்ணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது வசதியாகவும் இருக்குது அன்றைக்கி இவ்வளோ ருபாய் இந்த ரெ ரெண்டாயிரருபாயில அன்றைக்கி வாங்கின மிக்ஸி இன்றைக்கி வந்து ஐயாயிரருபா வரைக்கும் வந்துடுச்சி ஆனாலும் அந்த ரெண்டாயிரருபா மிக்ஸி தான் இன்றைக்கும் ரொம்ப தரமாகவும் இதாகவும் எங்களுக்கு இருக்குது ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்குது நன்றி